போன வாரம் ரிமோட் ஒன்று வாங்கியிருந்தோம் அந்த ரிமோட் வந்து கொடுக்கும்போது நல்லா கொடுத்துருந்தாங்க பேட்டரிலாம் நல்லா ஒர்க் ஆணுச்சி ரெண்டு நாலும் சூப்பராகதான் ஒர்க் ஆணுச்சி அதுக்கப்புறம் வந்து சரியாக ஒர்க் ஆகல கேனா கேட்டால் பேட்டரி போய்டிச்சு அப்படின்னு சொன்னாங்க நான் வாங்கினது புது ரிமோட்டு புது பேட்டரிதான் அது எப்படி ஒர்க் ஆகல அப்படின்னு சொல்லிட்டு கடையில திரும்பி கேட்டேன் அவங்க வந்து புது பேட்டரி வாங்கி போட்டாதான் ஒர்க் ஆகும்ன்னு சொன்னாங்க வாங்கினது ரெண்டு நாளுக்கு அப்புறம் எப்படி ஒர்க் ஆகாம போகும் பேட்டரி அப்படின்னு நான் கேட்டேன் இல்லை தம்பி அது பேட்டரி வீணா போச்சு அப்படினு சொல்லிட்டு புதுசாக வாங்க போனாங்க எனக்கு காசு செலவாயிடுச்சு இது வந்து பேடு ரிவியூவ்வாக போயிடுச்சு அந்த அந்த இடத்துல அந்த பேட்டரி மட்டும் ரிமோட் பேட்டரிக்கு